நான் ஃபஸ்ட் வாங்கினது வந்து மொபைல் தான் வந்து ஆன்லைன்ல வாங்கினேன் அந்த மொபைல் வந்து சொன்னாங்க மொபைல்லாம் புது மொபைல் வர்றது ஏமாத்திடுவாங்க நல்லா இருக்காது அப்படினு சொல்லிட்டு ஆனால் அது சூப்பராக இருந்திச்சு நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதேமாதிரியே இருந்திச்சு அவ்வளோ ஸ்பீடாகவும் இருந்திச்சு அவ்வளோ நீட்டாகவும் இருந்துச்சு கேமரா வாஸ் டூ குட் அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக இருந்திச்சு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மொபைல் வந்து இன்ன வரைக்கும் நான் வச்சிருக்கேன் ஆ தட் வாஸ் த மை ஃபஸ்ட் ப்ராடக்ட் இன் ஆன்லைனு செம்மையாகதான் இருக்குது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதும் நேர்ல போய் வாங்குகிறத விட ஆன்லைன்லயும் வாங்கலாம் ஆன்லைன்லயும் சூப்பராகதான் இருக்குது